சிறு வயது முதல்லே எனக்கு வந்துவிட்டு நீச்சலடிக்கணும்னு ரொம்ப ஆசை பட் பள்ளிப்பருவத்தில் அது சாத்தியம் இல்லாமல் போனதுனால கல்லூரி வந்ததுக்கப்பறம் நானாகவே போய் நீச்சல் அடிக்கிறதுக்கு ஒரு க்ளாஸ் போய் ஸ்விம்மிங் க்ளாஸ் சேர்ந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விம்மிங் பா பூல்ல வந்து கற்றுக்குடுக்க ஆரம்பிச்சதோட இல்லாமல் மெல்ல மெல்ல என்ன வந்துவிட்டு கடற்கரைக்கு அழைச்சிட்டு போய் கற்றுக்குடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த கடற்கரையில் பார்த்திங்கனா திடீர்ன்னு பார்த்தாக்க ஒரு அமாவாசை பௌர்ணமி நேரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக தெ தெரியல அந்த அலைகளில் என்னாச்சு எங்ககூட என்னுடைய ஸ்விம்மிங் டீச்சர் பக்கத்துலயே இருந்தாங்க இருந்து என்ன ஸ்விம் பண்ண அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணின்னாங்க அப்போ பண்ணிட்டுருக்கும்போது திடீர்ன்னு ஒரு பெரிய அலை வந்து என்ன மோதிவிட்டு அந்த சமயம் நான் ரொம்பயே திணறி போயிவிட்டேன் மூச்சு திணறி போயிவிட்டேன் பட் நான் எல்லா என்னுடைய கான்ஃபிடெண்ட் என்னென்னா எப்படியும் இந்த ஸ்விமிங்கில ஒரு பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்குள்ளே சின்னதுலேருந்தே இருந்துகிட்டுருந்துது அதனால் அதை எப்படி நான் மீட்டௌட் பண்ணி வர்றணுங்குறத அந்த அந்த பேரில் வர்ற சமயத்தில் என்னுடைய டீச்சர் பக்கத்தில் இருந்து எனக்கு கெயிட் பண்ணி என்ன அந்த பேரலையிலருந்து எப்படி ஸ்விம் எதிர்த்து போராடி நான் ஸ்விம்மிங்கிலியே வெளியில வந்து கரையை சேர்ந்தேன் அது எனக்கு ரொம்ப பெரிய சவாலாக இருந்துது அது தற்செயலாக நடந்துது இது வந்து நாங்கள் எதிர்பார்த்து ஒரு ஸ்விம்மிங் க்ளாஸ்க்கெல்லாம் போல் அவங்க கூட்டிகிட்டு போய் என்ன ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது நடந்துது அப்போ தான் எனக்கு தோணிகிட்டு இது சமயத்தில் எப்படி வேணா எந்த கஷ்டங்கள் வேணா எப்படி வேணாலும் வரலாம் நம்பளை எதிர்க்கலாம் அப்போ நம்மளுடைய மனத்தைரியத்தோட போராடணுங்கறது இந்த ஸ்விம்மிங் க்ளாஸ் போயித்தான் எனக்கு கற்றுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்விம்மிங் க்ளாஸ் எனக்கு ரொம்பவே ஒரு காலேஜ்ஜு முடியிற வரையில் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே அந்த ஸ்விம்மிங் க்ளாஸ் போய் நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டேன் கடைசியாக அந்த ஸ்விம்மிங்கை வ ப இடத்துல உள்ள அந்த பார்த்த அந்த இது குளத்த மூடுகிற நிலைமையில் வந்துவிட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஊரில் போய் ஸ்டார்ட் பண்ண போகறோம்ன்னு சொன்னாங்க அப்போ இது ரொம்ப நான் மனசு கஷ்டப்பட்டேன் ஏன்னா என்னுடைய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கான இடம் அது அந்த இடம் இப்போ இல்லை இல்லாமல் போப்போகறதுனு சொல்லும்போது மனசு ரொம்ப வலிச்சிது பட் இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு என்னுடைய ஸ்விமிங் க்ளாஸ்க்கு நெக்ஸ்ட்டு லெவல் நெக்ஸ்ட்டு க்ளாஸ்க்கு நான் மூவ்வாக ஆரம்பிச்சேன் அதில் நிறைய அச்சீவ்மெண்ட்டும் நான் பண்ணிக்கிட்டுருக்கேன்